இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மருத்துவ வசதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து எங்கேயாச்சும் தான் மருத்துவர்கள் இருப்பாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது எல்லா எடத்திலேயுமே மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு அது இல்லாமல் ரொம்ப கிளினிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம்னா அங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும் இப்போதெல்லாம் அப்படி கிடையாது நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார இத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு இது வந்தாலும் ஃபர்ஸ்ட்டேட் பார்த்துட்டு முதலுதவி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டுனு ரொம்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதனால இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போது முன்னாடிலாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா ரொம்ப லாங் போய்தான் எடுக்கணும் இப்பலாம் அப்படி கிடையாது நம்மளோட பக்கத்துலேயே எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கட்டும் சிடி ஸ்கேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டேடு வந்து பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட்டு பண்ணிடுவோம் அதனால் நம்மள வந்து ஈஸியாக உயிரை வந்து காப்பாற்றிக்க முடியு து அது இல்லாமல் இல்லை இப்போது முன்னாடிலாம் வந்து டாக்ட்ரு வர வரையும் வைட் பண்ணுவாங்க இப்போது நர்ஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டருக்கு ஈக்குவலாக இருக்காங்க அவங்களே எல்லா ஃபர்ஸ்டேய்டும் பார்த்துட்டு ஃபைனலாகதான் டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க அதனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செலவு கிடையாது எல்லாம் வந்து ஃப்ரீ தான் அதனால நம்ம நிறைய மக்கள் வந்து அதனால யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா இப்போது பிரகனன்ட்டா இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு எவ்ரி செவ்வாய் கிழம வந்து அவங்களே வந்து வேனுலாம் எடுத்துட்டு வந்து அழைத்துட்டு போய்ட்டு அவங்களே வந்து பார்த்துட்டு திரும்பி கொண்டு வந்து அவங்களே வீட்டில் விட்டுடுறாங்க ஸோ மருத்துவம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக

அதுவும் இல்லாமல் இப்போது மருத்துவ எல்லா எல்லா நாட்டோடையும் நம்ப கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து இப்பவும் படி படியாக ரொம்ப முன்னேறிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்மளே மருந்து தயாரிக்கிற மாதிரி நம்மளே மருந்து கண்டு பிடிக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம இந்தியா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க